போன வாரம் நான் ஒரு துணிக்கடைக்கு சேலத்தில் போனேன் அங்கே போய் எனக்கு ஒரு சட்டை வாங்கலாம்னு சொல்லிட்டு சட்டை எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கடை ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த சட்டை அங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த பக்கத்தில் தான் சட்டை எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு ஒரு ஆசை என்னன்னா ஒரு சட்டை வாங்கும் போது ஒரு நல்ல கலரான ஒரு சட்டையாக இருக்கணும் அதேமாதிரி அதில் வேறு எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பார்க்க ஒரு அழகா இருக்கக்கூடிய ஒரு கலர்ஃபுல்லான ஒரு சட்டை வாங்கணும்னு எனக்கும் ரொம்ப நாளாக ஆசை அதனால எனக்கு பிடித்த கலர் ஒரு சட்டை ஒன்று வாங்கினேன் அது வாங்கி திருப்பி நான் போட்டுட்டு ஒரே வாட்டி துவைக்க போடலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு தண்ணியில் முக்கும் போது முக்கி எடுக்கும் போது அதில் இருக்கிற சாயம் ஃபுல்லாக தண்ணியோடு தண்ணியாக அப்படியே வந்துடுச்சு சரி புது சட்டை வாங்கினா எப்பயும் போல் சாயம் போகும் அப்படின்னு நெனைச்சிட்டு நானும் வந்து அசால்ட்டாக விட்டுட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி திருப்பி அந்த சட்டையை வந்துட்டு திருப்பி இன்னொரு துவைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாட்டி போட்டுட்டு துவைக்கும் போது வெயிலில் காய வெச்சா அது ஃபுல்லாகவே வந்து சாயம் வெளுத்துப் போய் மங்கின கலராக புது சட்டை மாதிரியே எனக்கு தெரியல எனக்கு சட்டை வாங்குகிற ஆசையே போய்டுச்சி அந்த சட்டை என்ன ரகம்னே தெரியல அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிது பிதுன்னு ரொம்ப என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல அவ்வளோ எனக்கு கஷ்டமா போச்சு ரொம்ப பிடித்து பிடித்து ஆசையாக வாங்கின சட்டை அந்த சட்டை வந்து இப்படி கலர் போகும்னு நான் எதிர்பார்க்கல அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி தொடும் போது அப்படியே பிசு பிசு அப்படியே சட்டையோட ரகம் தரம் வந்து ரொம்ப குறைவா இருந்தது ஒரே ஒரு அலசுலேயே சட்டை வந்து அப்படியே நைஞ்சு போன சாப்பாடு எப்படி இருக்கும் அதுமாதிரி ரொம்ப அப்படியே பிது பிது பிதுன்னு நைஞ்சி போச்சு இத்தனைக்கும் அது ஸோ ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி வாங்கின சட்டை என்னமோ தெரில அது ஒரே நாள்லேயே அப்படி போகும் போது திருப்பி அந்த சட்டை போடணும்னே எனக்கு தோண மாட்டிக்கிது அதுவும் நான் ரொம்ப விருப்பப்பட்டு சரி பிறந்தநாளுக்கு வாங்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த ஒரு சட்டை வந்து ரொம்ப எனக்கு மனசு கஷ்டமா போச்சு அந்த கலரும் வந்து திருப்பி எங்கேயும் கிடைக்கல அந்தமாதிரி கலர் இருக்கக்கூடிய சட்டை எனக்கு கிடைக்கல அந்த சட்டை என்னென்னே எனக்கு தெரியல அதோட நூல் போச்சா இல்லை என்னென்னு தெரியல பட்டன் வந்து லூசாக இருக்குது பட்டன் எல்லாம் சரியா அவங்க வந்து தைக்கலை அந்த பாத்தோன்னா சட்டையோட தரம்னு சொல்லும் போது அது நல்லாயிருக்கும் கடைக்காரர் சொன்னாங்க இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது நல்ல நல்ல தரமான ஒரு சட்டை தான் அப்படி இப்படின்னு அப்டியே அளந்து விட்டானுங்க ஆனால் பார்த்தா நானும் சரி கடைக்காரன் சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்லை இவ்வளோ சொல்கிறானே வாங்கலாம் இதுமாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தமாதிரி சட்டை தான் ஒரு பத்து சட்டை போச்சி வந்து வர்றது வந்து எல்லாம் அதுக்குள்ளே சீக்கிரம் சீக்கிரமாக தீந்துடுது அப்படி இப்படின்னு அவ்வளோ அளந்து விட்டான் அவன் பேச்சை கேட்டு நம்பி அந்த சட்டையை வாங்கினேன் வாங்கினது ஒரு பெரிய குற்றமா போச்சு ஏன் தான் அந்த சட்டையை வாங்கினோமோன்னு எனக்கு ஆகிப்போச்சு இந்தமாதிரி சட்டையை விற்று விட்டு திருப்பி நம்ம திருப்பியும் போய் சட்டை வாங்கணும்னு ஒரு எண்ணம் தோணுமா இந்த நீங்கள் சொல்லுங்கள் பாக்கலாம் அப்படி ஒரு சட்டையை நான் வாங்கிட்டு ஒரே வாரம் தான் ஆச்சு ஒரு வாரத்தில் தண்ணியில் போட்ட உடனே அந்த சட்டை அப்படியே பிசு பிசு பிசுன்னு அப்படியே நைஞ்சு போச்சு உள்ளே பார்த்தா அப்படியே கண் கண்ணாக கண் கண்ணாக தெரியுது ஏன் இப்படி தரம் இல்லாமல் சட்டையை வந்து விக்கிறாங்க இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு தெரியல இப்போ நான் என்னோட காசு தான் ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரில ஒருரூபா ரெண்டுரூவானா விக்குது ஒரு சட்டை எடுத்தால் ஒவ்வொரு சட்டையும் எடுத்தால் எட்நூறுபா தொள்ளாயர்ரூபா ஆயரரூபா இந்தமாதிரி தான் சொல்றாங்க வெலை மட்டும் அதிகமாக விக்கிறாங்க ஆனால் தரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த சட்டை ரொம்ப பிடிக்காமயே போச்சு அந்த சட்டை ரொம்ப இப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவும் இருக்குது எனக்கு பிடித்த கலரு அந்த கலரு சீக்கிரமா வெளுத்து போகுது சாயம் வெளுத்து போகுதுன்னா என்னால் நம்ப முடில ஒரே அலாசுலேயே அந்த தண்ணியில் அந்த கலரு ஃபுல்லாக எல்லாம் அப்படியே தண்ணியோட தண்ணியாக வந்துடுச்சு சட்டையை எடுத்து வெயிலில் காயப்போட்டால் இருக்கிற கலர் எல்லாம் போய் அதை பார்த்திங்கன்னா அப்படியே மங்கின கலராக புது சட்டைனே யாரும் சொல்ல மாட்டாங்க என்னமோ வீட்டுக்கு துடைக்க வீட்டுக்கு போடுற அடுப்புக்கு போடுற கரித்துணி மாதிரி ஆகிப்போச்சி எங்கள் அம்மா பார்த்து திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஏன்டா ஏன் இப்படி போய் ஏமாந்து வந்து நிக்கிறாயே இனிமேட்டு சட்டை கிட்டைனு எதும் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா திட்டுற அளவுக்கு அந்த சட்டை வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல போங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் வித்தால் நாங்கள் எப்படி போய் சட்டை வாங்குறது துணி வாங்கணும்ங்கிற ஆசையும் போச்சு சட்டை போடணும்னு ஆசையும் போச்சு அந்த தையல்காரரை போய் கேட்டால் அவங்களும் அதிகமாக சொல்கிறாங்கன்னு சொல்லி தான் சரி இந்தமாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த சட்டையை எடுத்துப் போட்டால் இப்படி இப்படி ஆகிப்போச்சு எனக்கு அந்த சட்டை ரொம்ப பிடித்த ஒரு நிறம் கூட ஆனால் அந்த நிறத்தை பார்த்தா இப்போ எனக்கு வேறு சட்டை கிடைக்கவும் மாட்டேங்கிது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில போங்க அதை பற்றி எனக்கு சொல்லவும் தோணல சரி போனால் போகுதுப்போ இவ்வளோ தான் நமக்கு அமைஞ்சது இவ்வளோ தான் அப்படின்னு நினைச்சி நானும் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் திருப்பி மட்டும் அந்த கடைக்கு நான் அந்த சட்டை வாங்க போக மாட்டேன்ப்பா என்ன ஒரு சட்டை விக்கிறாங்க எனக்கு அந்த சட்டையோட கலர் தான் எனக்கு ரொம்ப பிடித்த கலரு அதே போகும்போது இனிமேட்டு எனக்கு சட்டை எனக்கு வாங்கணும்ங்கிற ஆசையே போச்சுப்போ